ஆ எஸ் மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே எவ்வளோ மெம்பர்ஸ் மேம் போகிற மாதிரி இருக்கீங்க ஓகே மேம் எந்த ஏரியான்னு தெரிஞ்சுக்கலாமா எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா மேம் ஓகே மேம் ட்ராவல் டேட்டு என்றைக்கு மேம் ஓகே நைட்டு தான மேம் கிளம்பணும்

ஓகே மேம் அப்போ நீங்கள் ஊட்டியில் ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் மூணாரில் ஒரு ஃபோர் டேஸ் அப்புறம் கொடைக்கானல்ல ஃபோர் டேஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்கள் ட்ராவல்க்கு ஓகே புக்ஸு இது ரூம்ஸ் மேம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ரூம்க்கு மூணு பேரு இல்லை நாலு பேரு இருக்கிற மாதிரி புக் பண்ணிடலாமா மேம் ஓகே ஃபுட்ஸ் ஆ அரேஞ்ச் பண்ணிடவா மேம் ஆமாம் ஃபுட்ஸு ரூம்ஸ்ஸு எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுவோம் மேம்

டூ லேக்ஸ் ஆகும் மேம் டோட்டலா ஆ எஸ் மேம் ஆ ஆமாம் மேம் எல்லாமே சேர்த்து தான் மேம் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மேம் இல்லை மேம் இப்போ மேம் நீங்கள் சொல்கிற பிளேசஸ் எல்லாமே ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸாவும் இருக்குது அதோடு இப்போ டீசல் பிரைஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது நானே உங்களுக்காக கம்மியாக தான் மேம் சொல்லிருக்கேன் ஓகே ஓகே மேம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் ஓகே மேம் எத்தனை மணிக்கு மேம் அங்கே இருக்கணும் ஓகே மேம் இப்போ ட்ரெ டெம்போ ட்ராவலர் எடுத்துக்கலாமா மேம் அது கரெக்டாக இருக்கும் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடலாம் பயப்படாதீங்க ஓ ஓகே மேம் தேங்க் யூ